நான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டா சமைச்சது வந்து சிக்கன் தான் சொல்லுவேன் ஏனா அந்த இது தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டா சமைச்சேன் அது வந்து நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்து சமைச்சோம் எனக்கு வந்து எல்லாமே எனக்கு எதுவும் செய்ய தெரியாது அவ்வளோக்கா எனக்கு வெங்காயம் தக்காளி அந்தமாதிரி இதை மட்டும்தான் நான் கட் பண்ணி வச்சேன் என் ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுகாரவன் தான் அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் சமைச்சி சாப்பிட்டோம் சமைச்சது எப்படினா ஃபர்ஸ்ட்டு அவன் தான் அப்படியே வெங்காயம் தக்காளி அந்தமாதிரிலாம் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் போட்டு நல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா கலக்கிவிட்டுட்டு அதுக்கப்புறோம் சிக்கன் மசாலா எல்லாம் கொஞ்ச நேரம் போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வச்சோம் வேக வச்சிவிட்டு அப்படியே டிவி பார்த்துடே கொஞ்ச நேரம் உட்கான்ட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கொஞ்ச வெந்துருச்சா கொஞ்சம் தண்ணி எல்லாம் சுண்டுனோனே எடுத்து வெந்துருச்சான்னு டேஸ்ட்லாம் பார்த்தோம் கொஞ்சம் அரையும் குறையுமாதான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சிட்டு உப்பு காரமெல்லாம் பார்த்து கரெட்டாக போட்டு ஃபைனலாக எடுத்து நானும் என் ஃப்ரெண்டும் கொஞ்சம் சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா செய்யலனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்றமாரி ஓரளவுக்கு செஞ்சு சாப்பிட்டோம்